ராணி புக்கில் வாரம் வாரம் வாங்கி படிப்பேன் அதில் நிறையா சம்பவங்கள் எல்லாம் இருக்குது இப்போ ரீசெண்ட்டாக ராணி புக்கில் அன்னை காலேஜி ஸ்டூடண்ட்டு ஒரு பொண்ணு பேட்டி கொடுத்துருந்துச்சி அதுக்கு ஏகப்பட்ட வியாதி இருந்தும் நாட்டுப்புற கலைகள் மேலே ஆர்வம் கொண்டு நிறைய டான்ஸ் ஆடி கின்னஸில் இடம் பெற்றுக்குது அது தான் நான் இப்போ படிச்சேன் மேற்கொண்டு ராஜேஷ் குமார் நாவலு நிறையா படிப்பேன் அதுலையும் நிறையா சம்பவங்கள் எல்லாம் நடந்ததை நான் படிச்சுருக்கேன்